நான் சமையல்லாம் நல்லா செய்வேன் சமையலுக்குனு எதுவும் புக்கு எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை பார்த்துலாம் படிக்கணும் படித்து அதை பார்த்து செய்யணுன்னுலாம் அதெல்லாம் எதுவும் இல்லை எங்கள் பசங்கள் எது பிடிச்சிருக்குதுனு சொல்லுதோ அதை செல்லில் வச்சுத்தருவாங்க ஏதோ யூட்யூபாமே அந்த யூட்யூபில் பார்த்து பிடுச்சது அசைவம் செய்யணுமோ சைவம் செய்யணுமோ எது பிடிச்சிருக்குதோ செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சந்தோஷமாக சாப்பிடும் எதாவது வீட்டில் செய்கிறதுக்கு தெரியலை எதாவது திங்கறதுக்கு செய்யணும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இல்லை எதாவது நான்வெஜ் ஐட்டம் இப்போதான் புதுசு புதுசாக எதேதோ கண்டுப்பிடிக்கிறாங்களே அதெல்லாம் செய்கிறதுக்கு கேட்டுச்சுங்கன்னா அது செல்லில் வச்சுத்தரும் அதை பார்த்து பார்த்து அதை செஞ்சு கொடுப்பேன் மற்றபடி புக்கு புக்கு எல்லாம் வாங்கி வச்சதில்லை யூட்யூபை பார்த்து பிள்ளைங்க சொன்னுச்சின்னால் செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சுருவேன் மற்றபடி வேறே எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வரைக்கும் நான் செஞ்சு கொடுத்தேனா பிள்ளைங்க சாப்பிடும் எனக்கு எதாவது தெரியல பிள்ளைங்க புதுசு புதுசாக ஆசைப்படுதுனா அது செல் மூலமாக பா வச்சு கொடுத்துதுனா பார்த்து செஞ்சு கொடுத்தேனா சாப்பிடுவாங்க அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்றும் புக்குலாம் வாங்கி அதை வச்சு பார்த்து படித்து அதை செய்யணுன்கிற அளவுக்குலாம் அந்தளவுக்குலாம் இல்லை எங்களுக்கு செல்லை பார்த்து பிள்ளைங்க வச்சுக் கொடுத்ததுனா செல்லை பார்த்து செஞ்சு கொடுப்பேன் அவ்வளோதான்